இப்போ வந்து பார்த்தீங்கனா இந்த விளையாட்டு செய்திகள் எல்லாம் பார்த்தீங்கனா இப்போ ரீசன்ட்டாக நடைப்பெறுது இந்த ஐபிஎல் வந்து ந நடந்துன்னு இருக்கு அந்த ஐபிஎல் செய்தி எல்லாம் நம்ப எதன் மூலமாக பார்க்குறோன்னா இந்த நியூஸு இந்த நியூஸ் மூலமாகதான் நம்ம பார்க்க முடியுது அப்புறோம் இந்த நியூ நம்ம ஃபோன் கிட்ட நம்ம கிட்ட ஃபோன் இருந்துச்சுன்னா இந்த யூடியூப் சோஷியல் மீடியான்னு சொல்லுவாங்க பார்த்தியா அதெலாம் நம்ப பார்த்துக்கலாம் இந்த ஐபிஎல் ஃபுல்லாகவே பார்க்கறத்துக்கு வந்து ஜியோ சினிமான்னு ஒரு ஆப் வந்து இருக்கு அந்த ஆப் மூலியமாக பார்த்தீங்கனா நம்ப ஃப்ரியாகவே எந்த காசும் கட்டாத அந்த மேட்ச் நம்ப ஃபுல்லாக பார்த்துக்கலாம் எனக்கு நீங்கள் கேட்டுக்குறிங்க நீங்கள் நீங்கள் என்ன விளையாட்டுல பங்கேற்ப்பிங்க பார்த்தீங்கனா எனக்கு எல்லாம் கேமும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு மோஸ்ட்லி இந்த வாலிபால்னு பார்த்தீங்கனா எனக்கு அதை வந்து செகண்ட் லவ்வுன்னே சொல்லாம் அதை நான் அதை நான் பெரிதும் நேசிக்கிறேன் அந்த வாலிபாலுக்கு வந்து அந்த க்ரௌண்டுக்கு வந்து நான் டெய்லியும் போயிடுவேன் எப்படி பார்த்தீங்கனா அந்த இந்த க்ரௌண்ட்டை தொட்டால்தான் எனக்கு ஒரு இதுவே வந்தா மாதிரி அந்த விளையாட்டு பார்த்தீங்கனா எனக்கு ரொம்ப கைவலி முட்டி வலி சோல்ட்ரு பெயின்னு எல்லாமே வலிக்கும் அப்பையும் பார்த்தீங்கனா அந்த கேம் தான் நான் நேசிப்பேன் அந்த கேம் விட்டு வர எனக்கு மனசே வராது அந்த கேம் எனக்கு ஒரு எப்படி சொல்லாம் மதரு லவ் எல்லாமே சொல்லுவேன் அந்த கேம்மை அது எனக்கு இன்னொரு உயிர் மாதிரி அது